ஆ ஹலோ ஆ நான் மேக்கப் ஆர்ட்டிஸ்ட் பேசுகிறேன் மேம் ஆ நெக்ஸ்ட் வீக் ஒரு ஃபோட்டோ ஷூட் இருக்குது உங்களால் வரமுடியுமா நெக்ஸ்ட்டு வீக் நெக்ஸ்ட்டு வீக்கு ட்வென்ட்டி ஃபை டைம்மிங் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் மாதிரிதான் இருக்கும் ஒரு ரெசார்ட்டில் ஷூட் பண்ற மாதிரிதான் இசிஆரில் ஒரு ரெசார்ட்டு இந்த இந்த ஆக்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா பே பண்ணுவாங்க இந்த ஷூட் நீங்கள் வந்திங்கன்னா உங்களுக்கு நிறையா ஆஃபர்ஸ் வரும் அதுவும் இல்லாமல் பேமெண்ட்டும் அதிகமாக இருக்கும் இல்லை மேம் கேக்கல சரியா கேக்கல மேம் உங்கள் வாய்ஸ் ப்ரேக் ஆகுது ஆ ட்வென்ட்டி கே மேலே மேம் ஓகே மேம் நாளைக்கு பண்ணுங்கள் மேம் ம் தேங்க்யூ